இப்போ சிறுப் பிள்ளையில் நாங்கள் அஞ்சு ஆண் ஒரு பொண்ணாக பிறந்து வளர்ந்தேப்பா எங்கள் வீட்டில் செல்வம்மா இருந்தேன் அப்புறம் நல்லா எங்கள் அப்பா படிக்க வைச்சாங்க படிக்க வைக்கவும் நான் நல்லா படிச்சுட்டுருக்கையில மேஜர் ஆகிட்டேன் மேஜர் ஆகவும் எங்கள் அண்ணன் எல்லாேருமே ஸ்கூல் போக வேணாம் பாப்பா நீ வீட்டில் இருன்ட்டாங்க வீட்டில் செல்லம்மா இருந்தேன் வீட்டை விட்டு வெளியேற்ற மாட்டாங்க இருக்கவும் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சி மேஜர் ஆகிட்டேன் மேஜர் ஆகவும் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சி பொண்ணுக் கேட்டு வந்ட்டாங்க உள்ளூர்க்குள்ளேயே எங்கள் அப்பா கொடுக்கணும்ன்னு சொல்லி உள்ளூர்க்குள்ளேயே கொடுத்தாங்க மாமியார் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு கொழுந்தனுக்கு கல்யாணம் முடித்தோம் அப்புறம் நாத்தனாருக்கு கல்யாணம் முடித்தோம் அப்புறம் அப்புறம் அது அது பாட்டுக்கு பிரிஞ்சு போச்சுக நானும் மாமியார் கூடயே இருந்தேன் இருந்தால் என்கூட என்னை ரொம்ப இம்சை பண்ணிச்சு மாமியார் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தனியாக கூட்டிகிட்டு போனாங்க குழந்த ரொம்ப நாள் குழந்த இல்லைங்கவும் என் மாமியார் கொடுமைப்படுத்துச்சு மலடி மலடின்னு வஞ்சுட்ருந்தாங்க அப்புறம் கோயில் குளம் எல்லா கோயில் பாண்டி கோயில் மடப்புரம் பட்டையங்கோயில் எல்லா கோயிலுக்கும் போனோம் போகவும் அப்புறமா என் மகன் பெரியவன் மாதமா இருந்தேன் மாதமாயி கொழந்த பிறந்துச்சு கொழந்த பிறந்தனோனே எங்க கோயிலில் போய் மொட்டை எடுத்து காதுக்குத்திவிட்டு வந்தோம் அப்புறம் அவனை படிக்க வச்சு ஆளாக்கி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து வைச்சோம் முடித்து அவனுக்கு ஒரு கொழந்த பிறந்துச்சு அப்புறம் குட்டி பையனுக்கு ஒரு க ஒரு பொண்ணு பார்த்தோம் அவனுக்கு ஒரு கல்யாணம் முடித்தோம் முடித்து நல்லா இருக்கையிலே எங்கள் மாமியார் அந்த பிள்ளைகளோட சண்டைப்போட வைக்க இப்படியுமா பிரச்சின பண்ணிச்சு பிரச்சின பண்ணி அதுகளை அப்புறம் த வீடைக்கட்டி வாசலைக் கட்டி பெரியவனை தனியாக வைச்சோம் அதுக்கப்புறம் சின்னவன் அவனுக்கு வீடு வேணும்மான்னால் அப்புறம் அவனுக்கு ஒரு வீடைப் பார்த்து அவனுக்கு ஒரு தனியாக வைச்சோம் இப்போ எங்கள் மாமியார் நான் எல்லாம் ஒன்றா இருக்கோம் என்னைவும் நீ எப்போ காலிப் பண்ணுற எனக்கு வீடு வேணும் அப்படின்னு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்குது நான் போகமாட்டேன்ப்பா அப்படின்னு இங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் போகணும் எனக்கு வீடு வேணும் இது உன் பிள்ளைங்களாம் காலிப் பண்ணி போய்விட்டாங்க காசு கீசு என்கிட்ட இல்லை நான் வரி கட்டணும் அது கட்டணும் இது கட்டணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்குது நான் எப்படி வ வரி கட்டணும் நான் என்ன வேலைக்கா போகிறேன் வீட்டில் தானே இருக்கேன் நான் என்ன செய்ய அப்படின்ட்டு இருந்தேன் நீதான் பொண்ணு மாப்பிளையெல்லாம் பார்க்குறில்ல அதில் உனக்கு வருமானம் வருமில்லே நீ கொடு அப்படின்ட்டாக சரி நான் சரி மாதம் இம்புட்டுன்னு நானும் கையில் உள்ளது கரண்ட்டு பில்லுக்கு இதுக்கு வேணால் தாரேன் அப்படின்னு சொல்லி பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு போவேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊர் திருப்பூர் இங்கே நம்ம திருமங்களம் விருதுநகர் சிவகாசி அருப்புக்கோட்டை இப்படி ஒவ்வொரு இடமா போய்கிட்டுருக்கேன் போய்விட்டு நம்ம கடைசியாக நம்ம எந்த ஊருக்கு நம்ம அருப்புக்கோட்டைக்கிட்டே ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடித்து பேசி முடித்தேன் அப்புறம் வந்து நம்ம இங்கே நம்ம பேரையூர் கல்லுப்பட்டிக்கு போவேன் அங்கே போய் முடிச்சுட்டு வந்தேன் பழையபடி என் மாமியார் என்ன ரெண்டு நாளாக ஆளக்காணும் எங்கே போனே என்ன செஞ்ச சண்டைப் போட்டுச்சு நான் என் பிள்ளைகள்கிட்ட சொல்லிவிட்டுதான் போனேன் வெளியூர் போய் பொண்ணு பார்க்க போனேன் கல்யாணம் முடிக்க போனேன் முடித்து வச்சு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் நம்ம அப்புறம் என் மகன் வீட்டுக்கு போய்விட்டேன் ரெண்டு நாளாக அங்கே போய் இருந்து சாப்பிட்டுட்டு மேலுக்கு முடியலை காய்ச்ச மண்டையடின்னு அந்த ஊர் தண்ணி சேராமல் ஹாஸ்பத்திரிக்கு போய் ஊசிப் போட்டு ரெண்டு நாளாக அங்கே போய் ரெஸ்ட் எடுத்தேன் அப்புறம் பழையபடி எழுந்துரிச்சு இங்கே நம்ம இதுக்கு அது என்ன ஊர் நம்ம நத்தத்துக்கிட்டே அங்கே ஒரு ஊருக்குப் போய் ஒரு மாப்பிளை வீடை பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்தேன் பேசி முடிச்சுட்டு வந்து அங்கே நாங்கள் சேருவார் நீங்கள் மறவரை கொண்டுட்டு வந்துவிட்டீங்க வேறு கொண்டுவாங்கம்மான்னு சொல்லிவிட்டாங்க சரின்ட்டு போய்விட்டு அவங்களுக்கு போய் வேறு ஜாதகத்தை கொண்டு வருவோம்ன்ட்டு போய்விட்டேன் போய் நம்ம சேருவார் ஜாதகத்தை திருப்பி கொண்டுப்போய் அவருக்கு கொடுத்துட்டு நைட்டாகிடுச்சு வர வந்து என் சின்ன மகன் வீட்டு போனேன் அங்கே போனால் அந்த பிள்ள ரெண்டு தோசையை சுட்டுக் கொடுத்துச்சி என்ன அத்த இந்நேரம் வந்திருக்கீங்கன்னு கேட்டுவிட்டு ரெண்டு தோசையை சாப்பிட்டுட்டு தூங்கிவிட்டேன் தூங்கிவிட்டு மறுநாள் எழுந்திரிச்சு இங்கே நம்ம இதுக்கிட்டே கரிசக்குளம் வாடிப்பட்டிக்கிட்டே ஒரு ஊர் இருக்குது வாடிப்பட்டிக்கு போனேன் அங்கே ஒரு பிள்ளைமார் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே போய் பார்த்து பேசி முடிச்சுட்டு அப்படியேவும் நம்ம இதுக்கு விருதுநகர்க்கிட்டே ஒரு வீட்டுக்கு போனேன் விருதுநகரில் போய் ஒரு பொண்ணு பார்க்க போனோம் அங்கே போனால் அந்த பொண்ணு வந்து எம்எஸ்சி முடிச்சுருக்கு நீங்கள் என்னக்கா ஒரு ஃப்ளஸ் டூ படித்த மாப்பிளையை கொண்டு வந்துட்டீங்கன்ட்டாங்க சரி பரவாயில்லப்பா வேறு ஜாதகம் நாளைக்கு கொண்டுவிட்டு வரேன்ப்பான்னு வந்துவிட்டேன் அப்புறம் நான் நாளைக்கு மறுநாள் போனேன் மறுநாள் போய் பிஇ படித்த மாப்பிளை ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்தப்பான்னு ஐந்நூறுரூவா கையில் கொடுத்தாங்க வாங்கிட்டு அப்படியேவும் நம்ம இந்த ஊருக்கு பாண்டி கோயிலுக்கிட்டே வந்தேன் பாண்டி கோயிலிலேருந்து நம்ம அதுக்கு அடுத்து இந்த ஊர் நம்ம மடப்புரம் கோயில்க்கிட்டே போயிருந்தேன் அங்கே ஒரு மாப்பிள்ளை ஜாதகத்தை கொடுத்துட்டு எங்கள் அக்கா வீடு அங்கே இருக்குது அவங்க வீட்டிலே இருந்து சாப்பிட்டுட்டு சாயங்காலமா வந்தேன் சாயங்காலம் வந்து இங்கேன நம்ம அழகர் கோயில்க் கிட்டே போயிருந்தேன் அழகர் கோயில்க் கிட்டே போனால் எங்கள் அண்ணன் வீடு இருந்துச்சு அங்கே இருந்துவிட்டு அங்கே ஒரு கோயில் சாமி கும்பிட்டாங்க நல்லா திருவிழா ரெண்டு நாளாக திருவிழாலாம் பார்த்து கொண்டாடிவிட்டு அப்புறம் அன்னதாமெலாம் போட்டாங்க சாப்பிட்டுட்டு மறுநாள் வந்தேன் மறுநாள் வந்து இங்கே நம்ம தே இது தி திருப்பத்தூருக்கு திருப்பத்தூரில் ஒருத்தர் ஃபோன் பண்ணிணாங்க அங்கே போயிருந்தேன் அங்கே போனால் அங்கே எங்கள் பெரியப்பா மகன் இருந்தாங்க அங்கே வாயா எங்கேய்யா வந்த அப்படின்னாங்க இந்த இங்கே ஒரு பொண்ணு ஜோலியாக வந்தேண்ணே அப்படின்னே சரிப்பா இரு ரெண்டு நாளைக்கு இருந்து கோயிலுக்கு தஞ்சாவூர் மைஸு இதுக்கெல்லாம் போய்விட்டு வா கும்பகோணம் இதுக்கெல்லாம் போய் சாமியை கும்பிட்டு பார்த்துட்டு வாயா மதனியை கூப்பிட்டு போயா அப்படின்ட்டாங்க சரின்னு அங்கேன ரெண்டு நாள் இருந்து தஞ்சாவூர் போய்விட்டு கும்பகோணம் போய்விட்டு எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் மதுரைக்கு வந்தேன் மதுரைக்கு வந்தால் இங்கே ஒருத்தவங்க இன்னொரு தம்பி வீட்டு போயிருந்தேன் மதுரையில் தம்பி வீட்டில் போனால் என் தம்பி வீட்டுக்கு போனால் என் தம்பி மகன் பைக்கில் கீழே விழுந்து வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி அவன் வந்திருந்தான் என்னப்பா பார்த்து போகக்கூடாதாய்யா என்னய்யா இப்படி ஆகி வந்திருக்க நல்ல வேளை நீ தப்பித்தது பெருசு நம்ம சாமி காப்பாற்றிக்கிச்சு நீ நல்லபடியாக உடம்பு நல்லா இருக்கில அது போதும் விடு வண்டி தானே ரிப்பேர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு இதை இப்போ ஆற்றாமைய சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் வீட்டில் வந்தால் மாமியார் வந்துச்சு என்ன ஒரு வாரமாக ஆளை காணோம் எங்கே போனே அப்படின்னுச்சு ஒரு வாரமாக இந்த ஊர் சுற்றி பார்த்துட்டு தான் வாரேன் கும்பகோணம் போனேன் தஞ்சாவூர் போனேன் திருச்சி போனேன் எல்லா ஊருக்கும் போய் ரெண்டு மூணு பொண்ணை பார்த்துட்டு வந்தேன் அப்படியாப்பா சரிப்பா சாப்பிட்றியா அப்படின்னுச்சு சரி சாப்பிட்றேன்த்த அப்படின்னே லெமன் சாதம் கிண்டிருந்ததுச்சு இத்துநுாண்டு வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு பழையபடி பொண்ணு பார்க்க போய்விட்டேன் இங்கே ஜெயந்திபுரம் சோலை அழகுபுரம் இங்கே போயிருந்தேன் அங்கே போய் ரெண்டு மூணு பொண்ணை பார்த்துட்டு ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிவிட்டோம் அன்றைக்கே வெற்றல பாக்கு வாங்கி பொண்ணு வீட்டுலேயே வெற்றல பாக்கு வாங்கி பேசி முடிச்சுட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தா இங்குட்டு திருப்பரங்குன்றத்துக்கு போனேன் திருப்பரக்குன்றத்தில் எங்கள் அக்கா வீடு இருந்துச்சு அங்கே போய் ஒரு பொண்ணு மாப்பிளையை சொல்லிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு மலை சுற்றி வந்துட்டு அப்படியே ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வந்துட்டு இங்கே நம்ம பரவைக்கிட்டே பரவைக்கிட்டே போயிருந்தேன் அங்கே போய்விட்டு அங்கே எங்கள் சித்தப்பா மகன் ஒரு பிள்ள இருந்துச்சு என் பொண்ணுக்கு மாப்பிளை இருந்தால் சொல்லுக்கா நல்ல மாப்பிளையாக படித்த மாப்பிளையாக பார் அப்படின்னா சரி இந்தா இருக்குதுப் பார் ஜாதகம் கொண்டு வந்திருக்கேன் நீ வேணால் பார் அப்படின்னு பூரா ஜாதகத்தையும் எடுத்துப் போட்டேன் எடுத்து போட அவள் ரெண்டு மூணு ஜாதகம் பொருந்ததுக்கா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு பழையபடியே என்ட்ட கொடுத்துவிட்டா நான் பழையபடி மாப்பிளை வீட்டுக்கு போய் இந்த ஊருக்கு போனேன் திண்டுக்கல்லுக்கு திண்டுக்கல்லில் போய் இந்த மாப்பிளைக்கு இந்த பொண்ணுக்கு பொருத்தம் இருக்குது நீங்களும் பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிக் கொடுத்துட்டு வந்தேன் அங்கே திண்டுக்கல்லில் கொடுத்துட்டு அப்படியேவும் நம்ம திருப்பூருக்கு போயிருந்தேன் திருப்பூர் போனால் எங்கள் அண்ணன் பொண்ணு அங்கே இருக்காள் அவங்க வீட்டில் ரெண்டு நாள் அங்கே தங்கிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியேவும் இதுக்கு திருப்பூருக்கு பக்கத்தில் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் ஒரு சடங்கு சடங்குக்கு போனேன் சடங்குக்கு போய்விட்டு அங்கே ரெண்டு நாள் இருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மறுநாள் நான் திரும்பி வந்தேன் மூணாம் நாள் இங்கே மதுரைக்கு வந்துவிட்டேன் மதுரையில் வந்து தான் நம்ம மீனாட்சி அம்மன் கோயில்க் கிட்டே போய் இந்த ரெண்டு மூணு பொண்ணு மாப்பிளை ஜாதகத்தை எடுத்து கொடுத்துட்டு அவங்கள்ட்டையும் காசை வாங்கி செலவுக்கு வாங்கிட்டு அப்படியேவும் நம்ம இதுக்கு திரு திருமங்களத்துக்கு போயிருந்தேன் திருமங்களத்துக்கு போனால் அவங்க நாங்கள் செட்டியாருப்பா நாங்கள் செட்டியாரில் மாப்பிளை பொண்ணு இருந்தால் கொண்டுகிட்டுவா ஜாதகம் இருந்தால் கொண்டுகிட்டு வா அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் செட்டியார் ஜாதகம் ரெண்டு மூணை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்த ஜாதகத்தை வாங்கிட்டு அப்படியே நம்ம திருமங்களத்துக்கு திருப்பி வந்தேன் திருமங்களத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் இருக்குதுக்கா நீங்கள் எப்போ வரீங்க என்னென்னு கேட்டுவிட்டு அவங்கள்ட்ட அந்த ஜாதகம் போட்டாவெலாம் வாங்கிட்டு அப்படியே மதுரைக்கு வந்தேன் மதுரைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சின்ன மகன் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரம் டீயை குடிச்சுட்டு இப்போ தான் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்